எனக்கு வரையுறது நல்ல ரொம்ப பிடிக்கும் ம முக்கியமாக வந்து இய இயற்கையாக வளையிற வரையுறது பிடிக்கும் அடுத்து கோவில்கள் கட்டடக்கு கலைகள் அதில் வந்து நுண்ணியமான வரை வரைப்படம் இருக்கிறது குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோயில் நுழைவில் உள்ள அந்த தாரகாசுரர்ருடைய கல்வெட்டு மிக அருமையாக ஒரு சிற்பியாக இருக்கும் அதை சிற்பினவர் கையின் பென் கையில் பார்த்தாக்கூட அவரு கையை நான் தொட்டு கும்புடுவேன் அப்படி ஒரு வரைபடத்தை வியந்து வரைந்துருப்பார் நான் ஸ்கூல் படிக்கிறப் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஏன் கூட சத்திய நாராயண் ஒருத்தர் படிச்சார் அவர் சரியான ட்ராயிங்லாம் பண்ணுவாரு மெயினா அந்த மீன் குட்டிகள பற்றி ரொம்ப ஆராய்ந்து படிப்பாப்புல படிச்சி அதை வந்து வரைவான் அப்படியே அப்படியே கோல்டு ஃபிஷ்ஷு வந்து கோல்டு ஃபிஷ்ஷு கூட நம்பாது அந்தளவுக்கு தங்க மீன்களை அலைகாக வரைவார் தங்க மீன்களுங்கிறது தங்க மீனுங்களோட அப்பா கூட நம்பமாட்டார் தங்க மீன்கள் என்று வெரா மீன் கொரவ மீன் எல்லா மீனும் வரைவார்